நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழ்றதுக்கு காரணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் உடல் உழைப்பும் அது இல்லாமல் கட்டு கழிவு அப்புறோம் இரும்பிலான பாத்திரங்கள் சமையல் இதெலாம் காரணமாக இருக்குது இப்போ இரும்பு மண் செம்பு பித்தளை பாத்திரம் அதெலாம் பார்த்திங்கனா சாப்பிடுவது என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்ன அதிக நன்மைகள் கிடைக்கிறது இப்போ நீங்கள் மண் பாத்திரம் பார்த்தீங்கனா சன் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும் மண் பானைகள் பார்த்தீங்கனா சாப்பாடு செய்கிறோம் என்னைக்காச்சும்னால் அது நீண்ட நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சமைத்து உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க மண் பாத்திரம் சமைக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கனா வெப்பம் வந்து பார்த்தீங்கனா சீராக பரவி உணவின் சத்துகள் அழியாமல் இருக்கிறது வெயில் வந்து அதிகமாக சூடு அதிகமாகி உணவு ச சத்துக்கள் வந்து அழியாம நல்லா நீண்ட நேரத்துக்கு இருக்குது இன்னம் மொதல் பார்த்தீங்கனா அந்த சத்துக்கள் கால்சியம் அப்புறோம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்கள் இதெலாம் பார்த்தீங்கனா அழியாமல் இருக்குது சமைக்கும் பொழுது உணவு பார்த்தீங்கனா அமிலத்தன்மை மாறாமல் சமநிலையில் வச்சுருக்குது அளவில் சக்தி சுவையை மாற்றாம அப்படியே கொடுக்கும் தன்மை மண் சட்டிக்கு மட்டும் தான் இருக்குது இருக்கிறதுலயே எது இல்லாத ஒரு வகையான பாத்திரம் தான் மண் பாத்திரம் இதனால் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் இப்போ சமைக்கும் போது உணவின் சுவையும் அதிகமாகும் உணவின் சுவை வந்து கம்மியாக இருந்தால் கூட அது வந்து அதிகமாக்கும் மண் பானை வகை இயற்கையான சத்தும் அழியாமல் இருக்கும் அப்புறோம் பார்த்தீங்கனா இரும்பு பாத்திரம் இரும்பு பாத்திரம் பார்த்தீங்கனா வெப்பம் வந்து சீராகவே இருக்கும் அப்புறோம் இருக்குது இதில் இருக்கும் இரும்பு சந்து பார்த்தீங்கனா உணவோடு கலந்து இரத்தசோகை பார்த்தீங்கனா வராமல் பாதுகாக்கிறது இரும்பு ஜிங்கிந்தால் போன்ற நம்ப உடலுக்கு தேவையான சத்துக்கள் இவையில் இரும்பு சட்டியை பயன்படுத்துவதாலும் வழியாக தினசரி கிடைக்கிறது அடுத்து பார்த்தீங்கனா வெண்கல பாத்திரங்கள் பித்தளை பாத்திரம் சமைக்கும் போது அது நம்ப பகுதியில் பார்த்தீங்கனா நம்ப உடல் வந்து சேர்வா நன்மைகள் வந்து அதிகமாகுது இதில் சமைக்கிறதில் பார்த்தீங்கனா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும் பித்தளை வந்து பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான செயல்பாட்டுக்கும் ஊக்கம் தருகிறது பித்தளை குடத் குடத்துல பார்த்தீங்கனா நம்ப தண்ணி குடிக்கும் போது கூடவே வெப்பம் பார்த்தீங்கனா நம்ப வந்து குறையும்